எங்கள் ஊரில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது சத்தி ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் அப்புறோம் கோபி ஆர்ட்ஸ் ஸ்பீக்கர் காலேஜ் இதுமாதிரி நிறைய இருக்குது அங்கே வந்து நிறைய ஸ்டுடென்ட்ஸ் படிக்கிறாங்க எல்லாரும் வசதியானவங்கனு சொல்ல முடியாது எல்லாருக்கும் வறுமை இருக்கும் அதனால் வந்து மாணவர்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அதனால் வந்து அவங்க நல்லா படிச்சு நல்ல நிலமையில இருக்காங்க நான் கூட கடன் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நான் கடன் வாங்கிதான் படிச்சேன் ஏனால் படிக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் வீட்டில் வாங்கித்தர முடியாத நிலம இருந்துது அதனால் நான் கடன் வாங்கி படிச்சுருக்கேன் இப்போது வந்து நான் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடனெலாம் கட்டிட்டு வரேன் இதுனால் வந்து மாணவர்கள் வந்து நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலமையில இருப்பாங்க இந்தமாதிரி நிறைய பேர் பக்கத்து வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க அந்தமாதிரி நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க அதிலையும் இப்போ நல்லா படிச்சு அந்த கடனை கட்டிட்டு வராங்க இந்தமாதிரி கவர்மெண்ட் வந்து நிறையா சலுகை வந்து நம்மளுக்கு தருது எல்லோரும் படிக்கணும் அந்தமாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மாணவர்களுக்கு கடன் அந்தமாதிரி நம்மளுக்கு தராங்க அதனால் வந்து எல்லாரும் ஒரு நல்ல நிலமையில இருக்காங்க